இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் என்னோடய ப்ளஸ் டூ புக்ஸ் தான் சொல்லுவேன் அந்த புக்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு இண்ட்ரஸ்டிங்காக இருக்கும் தமிழும் சரி இங்கிலிஷும் சரி மேத்தமேட்டிக்ஸும் சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பையாலஜி ஆல் சப்ஜக்ட்ஸ் வெரி இண்ட்ரஸ்டிங்ஸாக இருக்கும் அப்புறம் எனக்கு பிடிச்ச திரைப்படம் அப்படின்னு அப்படி என்ன கேட்டிங்கன்னால் நான் வேலையில்லா பட்டதாரி சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் அம்மாவோடய வேலையில்லா பட்டதாரியும் பிச்சைக்காரன் ஒன்றும் நான் சொல்லுவேன் அம்மாவோடய பாசத்தை அவ்வளோ ஒரு அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க அம்மா அம்மாவோடய அம்மாவோடய உணர்வுகள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்புறம் வேலையில்லா பட்டதாரியில் இன்ஜினியரிங்கை பற்றி படிப்பை பற்றி நல்லா சொல்லியிருப்பாங்க ஒர்க் வேல்யூவேஷன் காமெடி ஓகே எல்லாமே அப்புறம் அம்மா என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவை பற்றி ஒரு அழகான மெசேஜ் அந்த திரைப்படம் கொடுத்துருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் அதில் அம்மா தான் நூறு சாமிகள் இருந்தாலும்ன்ற ஒரு சா பாட்டெல்லாம் மில்லியன்ஸ் வைப் போனுச்சு அதுதான் அப்புறம் அம்மா அம்மா அந்த சாங்கெல்லாம் சான்ஸே இல்லை